நான் மீஷோ ஆப்பில் சுடி ஆர்டர் பண்ணேன் அந்த சுடி வந்து ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே அழகாக இருந்தது நான் ஆர்டர் பண்ண கலரே எனக்கு வந்துருந்தது அந்த துணியோடய க்ளாத் வந்து ரொம்பவே நல்லாயிருந்துச்சி மெலிசாக இல்லாமல் நல்லா திக்னஸ்ஸாக இருந்தது போட்டிருக்கறதுக்கும் நல்லா கம்ஃபர்ட்டபுளாக இருந்தது சைஸ்ஸும் நான் ஆர்டர் பண்ண சைஸ்ஸே தான் வந்துருந்தது அதில் இருந்த ஸ்டோன்ஸு பட்டன்ஸ் எல்லாமே ஃபிட்டாக இருந்தது கீழே விழாமல் நல்லா இருக்குது அதை வந்து துணி துவைக்கும்போது பார்த்தோன்னாக்கா அது கா சாயம் போகவே இல்லை அதே சா கலரில் தான் இருந்துச்சு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணோம் அது சாயம் போகவே இல்லை சைஸ்ஸும் வந்து நான் ஆர்டர் பண்ண சைஸ்ஸே தான் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க மீஷோ ஆப்பில் இதோ ஆர்டர் பண்ணாக்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காதுன்னு ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தெ க்ளாத் அழகாக இருந்தது நான் பண்ண பார்த்த க்ளாத்தே தான் வந்துருந்துச்சு ரொம்பவும் நல்லா இருக்குது